பூர்வீகம் அப்படின்றது பழமையானது அது ஒரு இடமா இருக்கலாம் இல்லை நம்மளோடய சொத்துகளாக இருக்கலாம் நம்மளோடய சான்றோர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் பூர்விக சொத்து அப்படின்றது வந்து சில பேருக்கு இருக்கும் சில பேரு அவங்களோடைய சூழ்நிலை காரணமாக அதை வித்துருப்பாங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் எங்கள் வீட்டு வந்து ஒரு பூர்விக இடம்தான் அது அங்கே வந்து ஒரு வீடு வந்து இருக்குது அந்த வீட்டில் தான் வந்து எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோட அப்பா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என் தம்பி நான் எல்லாருமே வந்து அந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருந்தோம் அந்த வீடு வந்து எவ்வளோ தான் பாழடைஞ்சு போய் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஒருத்தங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒன்றாதான் இருக்குது அதில் உள்ள சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம விளையாண்டதா இருக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது அதில் கிறுக்கி வச்சுருப்போம் இல்லை ஏதாவது கலர்லாம் ஏதாவது பூசி வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து என்னிக்கும் நம்மளால் மறக்க முடியாது பசுமையான நினைவுகள் அப்புறம் அந்த படியில் வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்கறது வாசலில் கோலம் போடுறப்ப எட்டிப் பார்க்கறது அந்த மாதிரி இருக்கறதெல்லாம் வந்து என்னிக்கும் வந்து நமக்கு வந்து மறக்காத நினைவுகளாக நமக்கு வந்து என்னிக்கும் வந்து இருந்துட்டு இருக்கும் அதாவது கொல்லப்புறத்தில் வந்து விளையாட போகிறது பூ பறிக்கிறது இளநி பறிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப அது நமக்கு வந்து எல்லாமே ஒன்று ஒன்றுமே ஒரு பசுமையான நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோடைய தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருத்தாங்களோ அதேமாதிரி ந நம்மளும் அது எல்லாத்தியும் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது